பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்து